நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க கிரீன்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பர் மாலுக்கு ஒரு டைம் போய்ருந்தேன் அப்போ பார்த்திங்கனா அங்கே ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் ஒன்று வெச்சிருந்தாங்க ஐம்பது ரூபா தான் அது நான் கூட சரி சுமாராக தான் இருக்கும் விளையாடுவோம் எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் விளையாண்டேன் அதில் பார்த்திங்கனா விலங்கு வருது பறவை வருது திடீர்னு தண்ணி ஓடுது மேலேருந்து கீழே உழுவுற மாதிரி இருக்குது அது நமக்கு எனக்கு ஃபஸ்ட் டைமுல அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு மேலேருந்து கீழே உழுவுறப்பலாம் உண்மையுமே உழுவுற மாதிரி இருக்குது தண்ணி வர்றப்போலாம் உண்மையிலேயுமே தண்ணி வர்ற மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவங்க சவுண்டு கொடுத்துடுறாங்களா அது வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு என்னால் அந்த அனுபவத்தை மிக ரொம்பவும் மறக்கவே முடியாது அடுத்த டைம் போனால் கண்டிப்பாக விளையாடணும் அப்டின்னு தான் நான் நினைச்சிக்கிட்ருக்கேன்